ஹலோ கொங்கு மெஸ்சுங்ளா நான் வைஷ்ணவி பேசுகிறேன் வாய்க்கால் மேட்லருந்து ஆமாங்க நான் காலையில வந்துட்டு ரெண்டு பூரி செட்டும் அப்புறோ ஒரு பொங்கலும் ஆட்ர்ரு பண்ணிருந்தேன் அதுக்கப்புறமா நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னிங்கள் வந்துட்டு ஒருமணிநேரத்துல உங்களுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு சொல்லிருந்திங்கள் ஆனால் இன்னும் வரல அதுக்கு தான் கால் பண்ணன் ஆமாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன் நீங்கள் அமெளண்ட் வந்துரும் அப்படின் சொல்லிட்டு சொன்னிங்கள் ஆனால் இப்போது வெய்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னுமே வரல ஈவ்னிங் ஆய்டுச்சு அதுக்கான ரீசன் என்ன நீங்கள் ஆன்லைன்ல பே பண்ணால் கேன்சல் பண்ணாலும் அமெளன்ட் வந்துரும் சொல்லிட்டு சொல்லிருந்திங்கள் ஆனால் இன்னம் வரலை அதனால் தான் சார் கால் பண்ணோம் ஓகே சார் ஆனால் நீங்கள் வந்து உங்க ஆப்ல அப்படி மென்ஷன் பண்ணலையே ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அப்படினு மென்ஷன் பண்ணல ஆனால் இப்போது அப்படி சொல்கிறிங்க இல்லைனா நான் நேர்ல கடையில வந்து வாங்கிக்கட்டுங்ளா ஓகேங்க சார் இன்னம் டூ ஹார்ஸ்ல வரல்லைனா கால் பண்ணுறதுங்களா ஓகேங்க சார்